வணக்கம் மேடம் மேடம் நீங்கள் தானே இங்கே இந்த விருதுநகர் ஏரியாவில் வந்து வீடு வாடகைக்கு எடுத்து தருவிங்க மேடம் நாங்கள் வந்துட்டு இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கோம் எங்களுக்கு நாங்கள் இதுக்கு அடுத்து வேலை விஷயமாக நான் இங்கே மாறி வரணும் அதனாலே எனக்கு இங்கே விருதுநகரில் இந்த ஏரியா சைடு எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும் எனக்கு ஏனால் இங்கே தான் ஏன் ஆஃபிஸ்ஸு பக்கத்தில் இருக்குது நான் போயிட்டு வரதுக்கு இதுதான் எனக்கு பக்கமாக இருக்கும் அதனாலே இந்த ஏரியாக்குள்ளே எனக்கு ஏதும் வீடு வாடகைக்கு கிடைக்குமா ஆ எனக்கு வந்து தனி வீடாக இருக்கணும் எந்த ஒரு தொந்தரவும் பக்கத்தில் இருக்கக் கூடாது அதுக்குப்புறோம் வந்துட்டு எனக்கு அதுதான் இந்த இந்த ஏரியாவில் வேணும் இங்கே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது என் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது அதுலிருந்து நியர்பை டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி இருக்கணும் அதேமாதிரி வீட்டு வாடகை வந்து ஒரு ஐயாயிரத்திலருந்து பத்தாயிரரூவாக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்

ஒ ஓகே அங்கே ஹவுஸ் ஓனர் எப்படி தண்ணி வசதி இதெலாம் எப்படி ம் ம் ஒ சரி சரி சரி சரி சார் இது ஸ்கூல் இதெல்லாம் பக்கத்தில் இருக்குதுங்களா சரி சரி சரி பஸ் வசதி எல்லாமே ம் ஓகே ஓகே எப்போ நம்ம அந்த வீட்டை பார்க்க போலாம்னு சொன்னிங்கனால் நான் அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்துடுவேன் சரி ஓகே நாளைக்கு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு உங்களுக்கு கால் பண்ணட்டுங்களா சரி ஓகே ஆ ஓகே மேடம் ஓகே மேம் தேங்க்யூ ஆ